நான் வந்து இப்போ வந்து ரீசென்ட்டாக மொபைல் எடுத்துயிருந்தேன் மொபைல் வந்து விவோ ப்ராண்ட்டில் எடுத்துயிருந்தேன் அது வந்து பேட்டரிக்கு பேக்கப்பு ஸ்டோரேஜு இந்த இது யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு அது போக வந்து அதில் வந்து எப்புன்னா இது ஓவர் ஹீட் ஆகுறதில்லை அதனால் வந்து எனக்கு யூஸ் பண்ண ரொம்ப லாங் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது